எங்கள் சமையக்கட்டில் பார்த்தாக்கா மிக்ஸி இருக்குதுங்க கிரைண்டரு இருக்குது ஃபில்ட்ரு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணுறக்கு ஒரு மிஷின் இருக்குது குடிக்கிறக்கு தண்ணி ஹீட் பண்ணுறக்கு அதுக்கு ஒரு மிஷின் இருக்குது இந்த மாதிரிலாம் வந்து இன்றைக்கி நிறைய மிஷின்கள் இருக்குது இதை வெச்சு இன்றைக்கி சீக்கிரம் வேலையை முடிச்சிடறாங்க ஒரு சட்னி ஆட்டணும்னா தேங்காயை துருவுறாங்க மிக்ஸியில் போடுறாங்க ரெண்டு நிமிஷத்தில் சட்னி ஆட்டிடறாங்க இட்லிக்கு மாவு ஓட்டணும் அப்படின்னாக்கா இட்லி அரிசி ஊற வெச்சு உளுந்தம்பருப்பு ஊற வெச்சு இது பண்ணுறாங்க டக்குன்னு கொண்டாந்து கிரைண்டரில் போடுறாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் இட்லிக்கு மாவு ரெடி பண்ணி வச்சிடறாங்க இதே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அம்மிக்கல்தான் இருந்துச்சு ரசத்துக்கு இதுக்கு எல்லா இதுக்குமே வந்து அம்மிக்கல்லை அரச்சு வைப்பாங்க அது குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு கெட்டும் போகாது எந்த அந்த காலத்தில் வந்து ஃபிரிட்ஜு கிடையாது ஒரு இது கிடையாது அன்னன்றைக்கி செய்யிறதை அப்பப்போ சாப்பிட்டு மீதி இருக்கிறத அப்படியே வெளியவேதான் வெச்சுருப்பாங்க அது நல்லா இருக்கும் கெட்டு போகாது இன்றைக்கி மிக்ஸியில் ஆட்டுறது காலையில் செஞ்சால் மத்தியானம் கெட்டு போய்டுது இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது அன்றைக்கிலாம் வந்து மாவு ஆட்டுறக்கு இட்லிக்கு மாவு ஆட்டுறதுக்கு ஆட்டுக்கல்லில் ஆட்டினாங்க உடம்புக்கும் ஒரு எக்சைஸாக இருந்துச்சு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவாக இருந்தது இன்றைக்கி அஞ்சு நிமிஷத்தில் ஆட்டி இது பண்ணிடறாங்க மின் சாதனங்களெலாம் வந்து அந்தளவுக்கு அட்வான்ஸாக வந்திருச்சு பழைய காலத்து ஆரோக்கியமெல்லாம் வந்து இந்த காலத்து மின்சாதனங்களெலாம் வந்து அதை இது பண்ணிருச்சு இன்றைக்கி வந்து அந்த ஆரோக்கியம் இல்லை மின்சாதனங்கள் இருக்குது நேரங்குறையுது அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து அவங்களோட வாழ்வு வந்து ஆரோக்கியமும் குறஞ்சிருது இதனால் வந்து மின்சாதனங்களால் வந்து பல நன்மைகளெலாம் எதுவும் இல்லை தீமைகள்தான் இருக்குதே ஒழிஞ்சு நன்மைகள் வந்து எதுவுமே கிடையாது மின்சாதனங்கள் எல்லார் வீட்டிலையும் இருக்குது பழைய பொருளும் எல்லாம் நிறையா பேர் வெச்சுருக்குறாங்க அதை யாரும் பயன்படுத்தறதில்ல மின்சாதனங்களைதான் பயன்படுத்தறாங்க ஏன்னால் அந்தளவுக்கு வந்து பெண்களும் வந்து சோம்பேறி ஆகிட்டாங்க யாரும் வந்து போய் இன்றைக்கி அம்மிக்கல்லில் அரச்சு இது பண்ணுறதோ ஆட்டுக்கல்லில் ஆட்டி மாவு வைக்கிறதோ தண்ணி காய வைக்கிறக்கு வந்து ஒரு அடுப்பில் விறகு வெச்சு அன்றைக்கிலாம் வந்து தண்ணி காய வெச்சாங்க இது பண்ணிணாங்க இன்றைக்கி அதுக்கும் வந்து ஹீட்ரு சுவிட்ச்சி போட்டால் தண்ணி சுடுதண்ணி வருது அந்த மாதிரி ஒரு இதில் வந்து சூழலில் போயிட்டிருக்குது இதனால் வந்து இன்றைக்கி மின்சாதனங்கள் வந்து ஒரு நன்மைங்கள் வந்து எதுவுமே இல்லை